குழந்தைங்க இப்போ வர வர மொபைலை ரொம்ப நோண்டி அதில் பார்த்தீங்கனா மொபைல் யூஸ் பண்றது ஃபுல்லாமே வெறும் குழந்தைங்க மைண்ட் லெவெலில் எல்லாம் இந்த படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கனா ரொம்ப இதாயிடுச்சு மன அழுத்தத்தினால இது பண்ணுறாங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து குழந்தைக வந்து பார்த்தீங்கனா இப்போ எல்லா சின்ன குழந்தைகளுமே அந்த செல்லு கொடுத்தாதான் சாப்பிட்றது வைக்கிறது அந்தமாய்கி பழக்கத்துக்கு வரதினால அந்த குழந்தைகளுக்கு மைண்டில் பிரைனில் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிடுது இதனால வந்து மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி குழந்தைகள்லாம் அவங்க பாட்டுக்கு எனெக்கென்னானு இருக்காங்க அதிகமாக பார்த்தீங்கனா தொழில் நுட்பட்ங்களில் பார்த்தீங்கனா குழந்தைங்க வந்து மொபைல்தான் உலகம் மொபைல்தான் வாழ்க்கை அந்தமாதிரிக்கு ஆயிட்டாங்க அதுமாதிரிக்கி ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க அந்த மொபைல் இருந்தால்தான் சாப்பிட்றது மொபைல் இருந்தால்தான் இந்த பப்ஜி கேம் விளாண்டு பார்த்தீங்கனா இந்த குழந்தைங்க அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்களோ அத பார்த்துகிட்டே எனெக்கென்னானு உட்காந்துருக்காங்க அதால நிறைய பேரோடய குழந்தைங்கள் வந்து எழப்பா எழப்பு விகிதமும் நிறைய ஆயிடுச்சு அதேமாதிரி பார்த்தீங்னா அவங்களுக்கு வந்து மூளையில் வந்து என்ன வேலை செய்து வைக்கிது எந்த இதுவுமே இல்லாமல் இருக்காங்க எனக்கென்னானு அதேமாரி பார்த்தீங்கனா எவ்வளோ எவ்வளோ அந்த குழந்தைங்க வந்து ஒரு உடல் ரீதியாக பாதிப்பு அடையறாங்க அதுக்கடுத்து பெற்றோர்களும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் அவோய்ட் பண்ணணும் அதுமாரி பார்த்தீங்கனா அவங்க வந்து ரொம்ப வந்து சின்ன குழந்தைக வந்து உலகமே பார்த்தீங்கனா செல் செல்லில் வந்து நிறையா குழந்தைங்க படிக்கிற வயசில் நான் நிறையா பேர் செல்லு மூலயமா யூடியூப் பார்க்குருயான் அது பார்க்குருயான் இது பார்க்குரென்ட்டு அவங்களோட அந்த யூஸ்ஃபுல்லானது பார்த்தா கூட ஓகே ஆனால் அவங்க வந்து நிறையா ஒரு இதாக பார்த்து அவங்களோட குழந்தையை வந்து அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வேஸ்டாக்கிட்டாங்க வேஸ்ட்டாக்குகிறாங்க அதனால பார்த்தீங்கனா நல்லா வ ஒரு குழந்தையா ஆரோக்கியமான குழந்தையா நல்லபடியாக டிவி போன்ற தொழில் நுட்பட்டங்கள் அதிகம் பார்க்காமா அவங்க வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு நல்ல ஒரு அறிவு புத்தி எல்லாத்தையும் நல்லபடியாக அவங்க வந்து ப்ரிப்பர் பண்ணிணா ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதேமாதிரிக்கி பார்த்தீங்கனா எல்லா குழந்தையுமே சொல்லுறது நல்லபடியாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கை கற்றுக்கிட்டு இது பண்ணுங்க ரொம்ப செல்லை நோண்ட வேணாம் ஆமாம் செல்லை ரொம்ப பார்க்கவேணாம் ஆமாம் இது வந்து எல்லா பெற்றோரும் எல்லா தாய்மாரும் இதை கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க அப்போ வந்து எல்லோருமே எல்லாம் குழந்தைகளுமே நல்லா இது பண்ணலாம் ஆமாம் அது மாரிக்கி நல்லா யூஸ்ஃபுல்லானதா வீடியோ பார்க்குறது வைக்கிறது நம்மளுக்கு தேவைக்கான வீடியோ யூஸ் ஃபுல்லான வீடியோ அதை பாருங்க ரொம்ப முன்னேறலாம் வைக்கலாம் அதை விட்டுட்டு பப்ஜி கேம் விளையாடுறேன் அந்த கேம் விளையாடுறேன் இந்த கேம் விளையாடுறேனு அ தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது ஆமாம் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்க நீங்களே வந்து சொல்லி கொடுக்கணும் பாப்பா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து ஒரு திறமையான ஒரு குழந்தைய உருவாக்கணும் ஆமாம் உங்க எல்லாத்துக்கும் நன்றி